எங்கள் கிராமத்தில் ஒரு பொது கூட்டம் ஒன்று நடந்தது அதை பெரியாரை பற்றி பேசுகிறதுக்காக தலைவர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த பெரியாரோட படத்தை வரைஞ்சி கொடுக்குறதுக்கு யாருங்கிற ஒரு போட்டி வந்துட்டு அந்த போட்டியில வந்து நான் கலந்து கிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும்ன்ட்டு ரொம்ப கஸ்டப்பட்டு பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அந்த கைத்தடி இருக்குதுல்ல அவரு ஊன்யிருக்க கைத்தடி அதிலே வந்துட்டு அந்த கைத்தடியில ஒரு பூணுமாரி இருக்குது அந்த பூணு போடுறதுக்கு மறந்துவிட்டேன் இதில் வந்து எனக்கு பெரிய சவாலாக இருந்தது லாஸ்ட்டு ப்ரைஸு வரலியும் போகிற மாதிரி ஆயிட்டு திருப்பி அதை என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னால் உடனே அந்த ஸ்டேஜ்ஜிலே ஏறி ரெடிமேடாக கையில இருந்து ஒரு பூணுமாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு போய் அதில் ஒட்டி அந்த கைத்தடிக்கு உள்ள பூண ரெடி பண்ணேன் அதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ப்ரைஸே வந்து அதில் நான் சந்தித்த சவால்கள் வந்து மறக்கவே மாட்டேன் என்றைக்கும் அந்த மாரி கஸ்டப்பட்டு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டேன்னா வென்றுட்டேன்